நீங்கள் கடைப்பிடிக்கும் மதம் எது அப்படினா பொதுவாக மதம் ஜாதி போன்றவை வந்து எனக்கு வந்து சொல்லி கொள்வதில் விருப்பம் இல்லை அது எனக்கு ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படி இருந்தாலும் ஜஸ்ட் சொல்வது என்னெனா நான் வந்து இந்து மதம்

உங்கள் மதத்துடன் தொடர்புடைய குறிப்பிடத்தக்க வரலாறு நிகழ்வு எதுன்னு முதலில் உள்ளதா வரலாறு நிகழ்வு எனக்கு பொதுவாக அந்த மதத்தின் மீது எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாதனால் அதை பற்றி பொதுவாக நான் வந்து தெரிஞ்சுக்க மாட்டேன் இருப்பினும் இந்த தீபாவளி பண்டிகை வந்து எனக்கு மிகவும் ஒரு பிடித்த ஒரு பண்டிகை அது மட்டுமல்லாமல் பொங்கல் இப்போ நம்ம பொங்கல் என்று எடுத்துக்கொண்டால் என்னெருக்கு கருங் காணும் பொங்கல் மாட்டு பொங்கல் கன்னி பொங்கல் என மூன்று பொங்கல் வந்து நம்மை கொண்டாடுகிறோம் அதுக்கு மொதல் நாள் போகி போகி என்று சொன்னால் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று கூறுவர் அதாவது போகி அன்று பழைய பொருட்களை வந்து எரிப்பதும் பழைய விஷயங்களை மறப்பதும் புது விஷயங்களை வரவேற்பதும் போகி வந்து கொண்டாடப்படுகிறது அடுத்த நாள் காணும் பொங்கல் அந்த பொங்கல் ஏன் செய்கின்றார்கள் என்றால் பொங்கல் அனைத்து வகையான காய்கறிகளையும் செய்து ஒரு சாம்பாரும் பொங்கல் வந்து செய்வாங்க அந்த பொங்கல் தை மாதத்துல வரும் ஏன் வருது தமிழில் பாத் இங்லீஷ்சில் பார்த்திங்கனா ஜனவரி அந்த பொங்கல் வந்து ஏன் நம்ம கொண்டாடுறோம் அப்படினா அந்த பொங்கல் வந்து நம் இறைவன் நம்ம எல்லாத்துக்கும் வந்து ஒரு முதல் கடவுள் வந்து சூரியன் அந்த சூரியனுக்கு படைப்பதற்காக செய்யப்படும் ஒரு விழாவைதான் வந்து பொங்கல் வந்து நம்ம வந்து கொண்டாடுறோம் அது மட்டுமல்லாமல் மாட்டு பொங்கல் அதுக்கடுத்தநாள் மாட்டு பொங்கல் அல்லவா மாட்டு பொங்கல் வந்து அந்த மாடுகள் வளர்க்கின்ற வீடுகளில் மாடுகளை தெய்வமாக வந்து நினைக்கிறவங்க வீட்டில் வந்து அடுத்த நாள் வந்து அந்த மாட்டு பொங்கல் வந்து செய்வாங்க அடுத்தது கன்னி பொங்கல் கன்னி பொங்கல் என்பது வந்து கன்னியர்கள் வந்து அதுக்கான சரியான மீனிங் தெரியலை இருந்தாலும் அந்த கன்னி பொங்கல் நாள் வந்து விளையாட்டு நிகழ்ச்சிகள் அது போன்ற இதெலாம் வந்து நடத்துவாங்க அடுத்தது அப்படியே நம்ம தீபாவளிக்கு வந்தோம் தீபாவளிக்கு வந்தோனால் ஒரு அரக்கன் அவன் பெயர் கூட சாமு எதுவென்று சரியாக தெரியவில்லை அந்த அரக்கன் வந்து அவ்வளோ வந்து கெடுதல் வந்து மக்களுக்கு பண்ணிகிட்டு இருந்தான் அந்த அந்த அரக்கனை கொன்ற தினத்தை கொண்டாடும் விதமாக வந்து நம்ம வந்து தீபாவளிய கொண்டாடுறோம் அதுக்குதான் பார்த்திங்கனா தீபாவளி அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க அங்கே வந்து கருமாதினு சொல்ல கூடிய கருமாதிக்கு படைக்க கூடிய முறுக்கு லட்டு அதிரசம் அது போன்ற வந்து அந்த படைக்க கூடிய பொருட்களை வந்து செய்து அதை வந்து நம்ம மற்ற நாட்களில் கூட சாமிக்கு படைக்க வேண்டிய விஷயத்தை வந்து டேஸ்ட் பண்ண மாட்டோம் நார்மலாக பொங்கலுக்கோ எதுக்கோ விஷயத்துக்கு செய்கிற ஒரு உணவை நார்மலாக படைக்கிற உணவை வந்து டேஸ்ட் பண்ண மாட்டோம் ஜஸ்ட் அது உப்பு இருக்கா அது இருக்கான்னு பார்க்க மாட்டோம் ஏன்னால் அது நம்ம டேரக்ட்டாக வந்து சாமிக்கு படைக்கிறது ஆனால் தீபாளிக்கு செய்கிற முறுக்கையோ இது மற்றதையோ நம்ம வந்து செய்யும்போது கூட சாப்பிடுவோம் ஏன்னால் அது துக்க கருமாதிக்கு வந்து படைக்கிறதுனால அது வந்து கணக்கில்லை அப்படின் சொல்லுவாங்க ஓகேவா அது படைக்கும்போது என்ன பண்ணுவோம் நம்ம தீபாளி அன்றைக்கி எல்லார் வீட்லேயும் காலையிலே சுடு தண்ணி வைப்பாங்க தலையில் தேங்காய் எண்ணெய் வைத்து சாரி நல்லெண்ணை வைத்து குளிப்பாட்டுவாங்க ஏன்னால் நீங்களும் பார்க்கலாம் அந்த கருமாதி போன்ற தினங்களில் வந்து என்ன பண்ணுவாங்கனால் தலையில் வந்து எண்ணெய் வைப்பாங்க இல்லையா எண்ணெய் வச்சுட்டு குளிப்பாங்க அதுதான் வந்து அந்த தீபாவளிக்கி வந்து அந்த இறந்த ஒருத்தரோடைய இதை வந்து கொண்டாடுற ஒரு விதம்தான் வந்து கொண்டாடி வெடி வெடிச்சு ஆர ஆரவாரம் பண்ணுறதுதான் தீபாவளி அதாவது என்ன பண்ணுறோனா ஒரு இறந்த ஒரு நிகழ்வை வந்து சந்தோஷமா வந்து நம்ம வந்து கொண்டாடிகிட்ருக்கோம் ஓகேவா இது வந்து இப்போ உள்ள சின்ன பசங்களுக்கு தெரியுமானால் கிடையாது தீபாவளினா என்ன நம்மளை பொறுத்தவரைக்கும் கலர் ட்ரெஸ்ஸு வெடி என்ஜாய்மண்ட் பண்ணுறது முறுக்கு அதுதான் சரியா அது வந்து தீபாளி இவ்வளோதான் எந்த ஒரு மத பண்டிகையும் பிடியலரசு கதை சடலங் வரலாறு முக்கியத்துவம் மோதல் வரலாறு அல்லது கலாச்சாரத்தை பாதுகாக்கணும் போன்றவை அது மட்டும்தான் எனக்கு தெரியும் மற்றபடி வேறு எந்த ஒரு விஷயமும் எனக்கு சரிவர தெரியாது ஏனென்றால் மதத்தின் மீதோ மதம் சார்ந்த விஷயங்கள் மீதோ எனக்கு நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் அதை பற்றி ஆராய்வதையோ அதை பற்றி கதைகளை வந்து கேட்டு அறிவதிலோ எனக்கு விருப்பமில்லை இந்த தீபாவளி பொங்கல் வந்து பொங்கல் அந்த விஷயமெலாம் அது தமிழரின் திருநாள் என்று சொல்லலாம் அதனால் அது வந்து அது மத சார்பாக நான் பார்க்கல மேலும் இந்த தீபாவளி வந்து அனைத்து மதங்களும் கொண்டாட கூடிய விஷயமாக இருக்குது ஆனால் அதையும் அது குள்ளே கொண்டு வரல மேலும் இந்த தீபாவளி பற்றி இந்த தமிழ் ஆசிரியர் வந்து வகுப்பறையில் சொல்லியிருப்பார் ஆனால் இந்த பொங்கல் நிகழ்வோ தமிழ் பாட புத்தகத்திலயே ஒரு கட்டுரை வினாவாக எட்டாம் வகுப்பு படிக்கும்போது இருந்த ஒரு விஷயம் அது மட்டுமல்லாமல் இந்த பொங்கல் தினத்தை அந்த ஜனவரி மாதத்திலே அந்த பேச்சு போட்டிகளிலும் இதை பற்றி ஊர்களிலும் மேடையிலும் பேசுவது உண்டு